பார்த்தீங்கன்னா பறவைங்கள் வந்து இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பறவைகள் இருந்துச்சு காலை பொழுது வந்து விடியகாலை பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கீச் கீச்சுன்னு வந்து கத்தும் காது கேட்குறதுக்கு குளிமையா இருக்குது குளிமையா இருக்கும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பறவைங்களை எல்லாம் மு பல வ வகையில் அழிந்து போயிருச்சு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து வந்ததனால டவர்ங்கள் வந்து அதிக அளவில் வந்து அங்கங்கே கட்டிருக்குறதனால வந்து கா பறவைகள் வந்து அழிந்து போயிருச்சு இப்போ கிளிக்கு குருவிங்கெல்லாம் வந்து மேலே போய் உட்கார்ற அங்கேயே இறந்துரும் அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா கு குருவிங்கள் காக்காங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்குது நிறையா வந்து அழிந்து போயிருச்சு நீர் வந் நீர்நிலைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து நீர்நிலைகள்லாம் மூடப்பட்டு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போட்டு விற்று விற்கிறாங்க அதனால் வந்து நிறையா நிறையா நீர்நிலைகள் வந்து இப்போ ம அழிந்து போயிருச்சு காடுகள்லாம் மரம் கா மரங்கள்லாம் அதிக அளவில் வெட்டுறதனால மழை நீர்நிலைகள் மழை வந்து வர்றது கம்மியாயிடுது நீர்நிலைகளை வந்து மூடப்படுறாங்க நீர்நிலைகள் வந்து குறைவாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து ஒரு ம மரத்தை அதிகமாக வெட்டுறதுனால பறவைகள் வந்து உக்காறதுக்கு இடம் இல்லை இடம் இல்லாததனால அதுங்கள் வந்து ரொம்ப அழிந்து நிறையா பறவைகள் வந்து அழிந்து போயிருச்சு பார்த்தீங்கள்னா இப்போல்லாம் பார்த்தீங்கள்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கா நல்லா பறவைகள் நிறையா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கள்னா இந்த மாதிரியான பறவைகளே இல்லை அழிஞ்சிட்ருக்குது ஆனால் நிறையா பறவைகள் வந்து அழிந்து அழிந்து போயிருச்சு நிறையா பார்த்தீங்கள்னா இந்த செல் செல்லு வந்ததனால் நிறையா பறவைகள் வந்து அழிந்து போயிருச்சு அதனால் இன் இன்னும் பார்த்தீங்கள்னா அதிகமான நீ மரங்கள் எல்லாம் வெட்டுறதுனால செடி மரங்கள்லாம் வெட்டுறதுனால பறவைகள் வந்து மரத்தில் உட்கார்றதுக்கு முடியாத அழிந்து போயிடுது